டூ வீலர் நான் ஒரு வண்டி வாங்கினேன் ஸ்கூட்டி அந்த வண்டி வந்து வாங்கி இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது இருபத்தஞ்சி வருஷமாக நல்லா இருக்கு ரெட் கலர் வண்டி அந்த வண்டியில் இதுவரைக்கும் ப்ராப்ளம் எதுவும் வந்தது கிடையாது கரெக்டாக பெட்ரோல் போட்டுட்டோனா கிலோமீட்ரு கணக்கும் கரெக்டாக காட்டிக்கொடுக்கும் அதேமாதிரி சீட்டும் நல்லா பெருசாக இருக்கும் மூணு பேர் உக்காந்து போகலாம் ரொம்ப லாங்காக எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போவோம் எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது அந்த வண்டி வாங்கின பின்னாடிதான் நான் ட்ரைவிங் கற்றுக்கிட்டேன் எனக்குத் தெரியாது டூ வீலர் ஓட்டவே சைக்கிள் மட்டும்தான் ஓட்ட தெரியும் டூ வீலர் வாங்கி வந்து நிறுத்திட்டு நம்பர் கூட போடல புது வண்டி எங்கள் வீட்டுக்காரங்க இங்கே வான்னு கூப்பிட்டாரு சரி சும்மா பின்னாடி உட்கார வச்சு தானே போகிறாருனு ஏறி உக்காந்துட்டேன் ஒரு மூணு தெரு தள்ளிப் போய் நைட் ஒரு எட்ரை மணி ஒம்போது மணி இருக்கும் இது வந்து இது பிரேக்கு இது வந்து இப்படி திருப்பணும் இது சாவி போடணும் சொல்லிவிட்டு இப்படி நான் உனக்கு பின்னாடியே நடந்து வரேன் பொறுமையாக அப்படியே ரேஸ் பண்ணிக்கினே போன்னாரு அதேமாதிரி இப்போ சாவி போட்டேன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரேஸ் பண்ணிக்கினு லைட்டாக போய்க்கினே இருக்கிறேன் கொஞ்சம் தூரம் ஓடி வந்தவர் பார்த்தா ஆளை காணோம் நான் பார்த்தாக்கா அந்த லாஸ்ட் தெரு முனையில போய் நிக்கிறேன் பிரேக் பிடிச்சு எங்கே பின்னாடி ஆளைக் காணோம்னு பார்த்தா அவ்வளோதான் திரும்ப திருப்பி இங்கே வா அவ்வளோதான் கற்றுக்கிட்ட நீயே அப்படீன்றாரு ஒன்றுமே கூட உக்கார்ல எதுவுமே பண்ணல பயம் நான் போய் கரெக்டாக பிரேக் போட்டு காலை ஊனி நிறுத்திவிட்டேன் அதுவந்து எதனால் அப்படி சீக்கிரமாக கற்றுக்கிட்டோம்னா நான் சைக்கிள் கரெக்டாக ஓட்டி சைக்கிளில் வேலைக்கு போவேன் ரொம்ப லாங்கெல்லாம் பெரிய சைக்கிளு அண்ணன் சைக்கிளு இருக்கும் அதுலேயே கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் லேடீஸுக்கு லேடி பேர்டு வாங்கினே அந்த சைக்கிள் ஓட்டிக் கற்றுக்கவே இந்த ஸ்கூட்டியை வந்து அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கிட்டேன் நமக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக்கினாலே ஸ்கூட்டி ஓட்டலாம் அழகாக அதேமாதிரி அந்த வண்டி வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு ஒருவாட்டிதான் சர்வீஸுக்கு விடுவேன் ஆயிலெல்லாம் மாற்றி நல்லா சர்வீஸ் பண்ணித் தருவாங்க சீட்டு எல்லாம் நல்லா இருக்கும் அதேமாதிரி லைட்டு வெளிச்செல்லாம் நல்லா பக்கத்தில் அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து பொருள் இப்போது வர்றது கிடையாது அப்போது வாங்கினப்போ நல்லா எப்படி உழைச்சிதோ அதேமாதிரி இன்னும் இதுவரைக்கும் இருக்குது அந்த ஸ்கூட்டியை பார்த்தனாக்க யாரும் எத்தனை வருஷத்து வண்டி இது இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கே அப்படீனு கேட்பாங்க ஆமாம் எப்பவும் பழைய பொருள்தான் நல்லா இருக்கும் இப்போ வர புது பொருள் எல்லாம் இந்த அளவுக்கு இல்லை அப்டீன்ட்டு நல்லா ஓட்டிகிட்டு இருக்கேன் அதேமாதிரி என் பையனும் கொஞ்சம் நாள் எடுத்துட்டுப் போனான் வண்டியை வண்டியை எடுத்துகிட்டுப் போய்ட்டு அங்கே ஸ்டேஷனில் விட்டுட்டு போவான் ட்ரைனில் போவான் வருவான் ஆனால் அதுவரைக்கும் நல்லா இருக்குது வண்டியும் நல்லா ஸ்மூத்தா இருக்கு யாருனா பக்கத்தில் அக்கத்தில் கேட்டால் கூட வண்டி அவசரத்துக்கு கொடுப்பேன் கொடுத்து இதுமாதிரி நான் இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டுப் போனேன் இந்தாங்கக்கா பெட்ரோல் நூறு ரூபாய்க்கு போட்டேன்னு கொண்டாந்து கொடுப்பாங்க நான் எதுவும் தப்பாக நெனைச்சிக்க மாட்டேன் ஒரு அர்ஜெண்ட்டுக்குதானே வண்டி கேக்கிறாங்க நமக்கில்லைனா எதுனா ஒரு ஹெல்ப் கொடுப்பாங்கனு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பேன் யார் வந்து கேட்டாலும் வண்டிலாம் இல்லைனு சொல்லமாட்டேன் ஒரு அர்ஜெண்ட்டுக்குதானே வண்டி கேக்கிறாங்கனு வண்டி கொடுப்பேன் நல்லா அவங்களும் ஓட்டிப் பார்த்துட்டு கன்டிஷன்லாம் நல்லா இருக்கு இன்னும் அப்படியே வச்சுருக்கீங்களே இத்தனை வருஷமாக அப்படீனு சொல்வாங்க அதேமாதிரி வண்டி கொண்டுவந்து நான் வெயிலில் நிப்பாட்ட மாட்டேன் மெயினாக வெயிலில் நிறுத்தினா காற்று இறங்கும் அதேமாதிரி பெட்ரோல் சீக்கிரமா காலி ஆகும் பெட்ரோல் வந்து வெயில் காய காய அந்த பெட்ரோல் இழுக்க ஆரம்பித்திடும் அதனால் இப்போ நிழல்ல பார்த்து தான் விடுவேன் ஒரு வேலைக்கே எடுத்துகிட்டுப் போனாலும் கூட மரத்தடி எங்கனா நிழல் பார்த்துதான் விடுவேன் வெயிலில் விட மாட்டேன் அதேமாதிரி மழை டைமில் வெளியில் விடமாட்டேன் மழையில நனைஞ்சிடுச்சின்னா ஸ்டார்ட் ஆகாது வண்டி அதனால் மழை டைமில் வந்து பாதுகாப்பாக வச்சு உள்ளே மழையில நனையாதளவு உள்ளே பாதுகாப்பாக வச்சுப்பேன் வண்டியை நம்ம வண்டியை மெயின்டன்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறமோ அதைப் பொருத்துதான் சப்போஸ் காற்று இல்லைனு வச்சுக்கோ அப்படியே ஒருமாதிரி அசைவு கொடுக்கும் வண்டி தூக்கிப் போடுற மாதிரியே அதனால காற்றும் காற்றும் கரெக்டாக நான் பார்த்துப் பிடிப்பேன் கொஞ்சம் வண்டி அப்படியே இழுக்கிற மாதிரி இருந்தால் காற்று கம்மியாகிருச்சி போலருக்கு அதனால தான் வண்டி இது மாதிரி மூவ் ஆகுதுனு சொல்லிவிட்டு போய்ட்டு சைக்கிள் கடையில் காற்று அடிச்சுப்பேன் சைக்கிள் கடையில் தான் காற்று அடிப்பேன் பெட்ரோல் பங்க்கில் போய் காற்றை அடித்தா என்ன ஆகுதுனா அந்த காற்று அடிக்கிற இடத்துல ஓப்பன் ஆகிடுது அப்படியே காற்று இறங்கிடுது ஏன் நமக்கு பெட்ரோல் பங்க்கில் காற்று அடித்தா மட்டும் இந்தமாதிரி ஓப்பன் ஆகுதுனு அப்புறம் சைக்கிள் கடையில போய் செக் பண்ணும்போது அவங்கதான் சொல்கிறாங்க அது வச்சுட்டு ப்ரஸ் பண்ணி எடுக்கும் போது அப்படியே வந்துடுது அதனால ஓப்பன் ஆகிடும் நீங்கள் வந்து சைக்கிள் கடையில் அடித்திங்கன்னா அப்படியே இருக்கும்னாங்க சைக்கிள் கடையில் காற்றடிக்கப் போவேன் அங்கே ஒரு பத்து ருபா கொடுத்தா போதும் ரெண்டு வீலுக்கும் அடித்து கொடுத்துருவாங்க அதேமாதிரி வண்டி கழுவும்போது வீட்லேயே ஓஸ் போட்டு நல்லா சுத்தமாக கழுவிடுவேன் சேறெல்லாம் மழை டைம்லாம் ஆச்சுன்னா சேறு உள்ளே இருந்ததுனா பிரேக் பிடிக்காது சரியாக அதனால வந்து அப்படியே ஒருமாதிரி கீ கீனு சவுண்ட் கேட்கும் அதனால் பிரேக் பிடிக்காதுனு சொல்லிவிட்டு சேறு இல்லாமல் நானே வீட்டில் ஓஸு போட்டு கொழாயில் திருப்பி ஓஸ் போட்டு நல்லா அடித்து கழுவி விடுவேன் அதேமாதிரி வெளியில் யாருக்காச்சும் கொடுத்தோனா நாங்கள் கொடுத்து சாவியை என் கையில் வாங்கின உடனே போய் வண்டியை செக் பண்ணுவேன் எங்கனாச்சும் கீழே போட்டிருக்காங்களா டூம்லாம் எதுனா ஒடைஞ்சிருக்கா கண்ணாடிலாம் எதுனா ஒடைஞ்சிருக்கா அப்படி போய் செக் பண்ணிவிட்டு வருவேன் அதேமாதிரி எங்களோட வண்டி நம்பர் வந்து சூப்பர் நம்பர் நாற்பது ஐம்பத்தஞ்சி நல்ல ராசியான நம்பரு வண்டி வந்து எங்கே போய் நிப்பாட்டினாலும் ஐயோ நம்ம வண்டி இங்கே நிற்கிதேனு கண்டுப்பிடிச்சிடுவேன் அதனால வண்டியும் எனக்குப் பிடிச்சிருக்கு கலரும் பிடிச்சிருக்கு ஸ்மூத்தாவும் போகும் அதேமாதிரி வண்டியில் வந்து இன்டிகேட் போடுவாங்கள்ல அந்த இன்டிகேட் போட்டால் அப்படியே பளிச் பளிச்னு ஒரு லைட் அடிக்கும் அது வந்து என் வண்டியில் அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும் அந்த லைட்டை வச்சால் பின்னாடி வர்றவங்க அப்படியே இதாகிடுவாங்க அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து யாராச்சும் வந்தாங்கனா அந்த லைட்டு வந்து ஒயிட் லைட்டில் ஒயிட்டு கலரில் இருக்கும் ஒருசில வண்டிங்கள்லாம் பார்த்தா எல்லோ கலராக இருக்கும் என் வண்டியில் ஒயிட் கலராக இருக்கிறதால் ரோட்டில் ஒரு கொஞ்சம் சின்ன மேடு பள்ளம் வந்தால் கூட அழகாக அந்த மேடு பள்ளம் தெரியும் அதனால நான் பார்த்து பொறுமையாக போவேன் எங்கே போகிறதா இருந்தாலும் வண்டிதான் ஃபர்ஸ்ட்டு சைக்கிளு யூஸ் பண்ணேன் எப்படி யூஸ் பண்ண அந்தளவு வண்டியை யூஸ் பண்ணுறேன் என்னா ஒன்று நான் ஃபர்ஸ்ட்டு பெட்ரோல் போடும்போது முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு லிட்ரு வண்டி வாங்கும்போது இன்னைக்கி நெலமை பார்த்தா நூறு ரூபாய்க்கு மேலே போகுது ஒரு லிட்ரு பெட்ரோல் வெலை தான் எவ்வளோ பெட்ரோல் வெலை ஏறிப்போச்சு பெட்ரோல் வெலை சமாளிக்க முடியலை இருந்தும் நமக்கு வண்டி இல்லைனா வேலைக்கு ஆகாதுனு சொல்லிட்டு பெட்ரோலை போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பெட்ரோல் வெலை மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனா ஆனால் ஜனத்தொகை நிறையா பெருத்துப் போச்சு அதேமாதிரியே டூ வீலரும் நிறையா பெருத்துப் போச்சு இருந்தாலும் நான் வண்டி வாங்கியிருக்கிற வண்டி அவ்வளோ ஸ்மூத்தா அவ்வளோ இதாக இருக்கு பெட்ரோல் எனக்கு மைலேஜ் கொடுக்கும் அதேமாதிரி சைடு கண்ணாடியைப் பார்ப்பேன் பின்னாடி வர்ற வண்டிங்க ரெண்டு பக்கம் கண்ணாடி இருக்கும் அதில் சைடு கண்ணாடியில் பாப்பேன் வண்டி நம்ம க்ராஸ் பண்ண முடியுமா பார்த்துட்டுதான் க்ராஸ் பண்ணுவேன் எல்லாத்துக்கும் அதுவும் யூஸ் ஆகும் அதேமாதிரி என் வண்டியில் வந்து அந்த இரும்பில் போடுவாங்க பார் சேஃப்டிக்காக முன்னாடி ஃப்ரண்ட்டில் பேக்கில் அதை வண்டி வாங்கின உடனே போட்டுருவேன் போட்டேன் போட்டு இன்னமும் அது இருக்கு அது இருக்கிறதால் சப்போஸ் வண்டி எதுவும் விழுந்தால் கூட இந்த மழை டைம்லலாம் நிற்க வச்சேன்னு வச்சுக்கோ மண் ஊறிவிட்டு அந்த இடத்துல அரிச்சிச்சுனா வண்டி சாஞ்சிடும் அந்தமாதிரி சாயும்போது எதுவும் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக நான் அது போட்டு வச்சுருக்கேன் அது போட்டதால் என் வண்டி சேஃப்டியாக இருக்குது வண்டியும் நல்லா இருக்குது கீறல் கூட இல்லாமல் நான் வச்சுருக்கிறேன் அந்தளவுக்கு அதேமாதிரி டயர் டியூப்லாம் நல்லா இருக்குது எந்த பிராப்ளமும் இல்லை இது வரைக்கும் காற்று மட்டும்தான் அடிப்பேன் டயரெல்லாம் இன்னும் மாற்றினதில்ல நல்லா உழைக்கிது அந்த வண்டியை எங்கள் வீட்டுக்காரரும் எடுத்து யூஸ் பண்ணுவார் பையன் யூஸ் பண்ணுவான் நானும் யூஸ் பண்ணுவேன் வெளியில் கொடுப்போம் யார் கேட்டாலும் அதனால் வண்டி கன்டிஷனாக இருக்கு இதுவரைக்கும் என் வண்டி ப்ராப்ளம் யாரும் பாதி வழியில் போனேன் வண்டி நின்னுடுச்சி அப்படீனு வந்து இதுவரைக்கும் சொன்ன ஆளே கிடையாது இவங்கக்கிட்டயா சரி வண்டி வாங்கிகிட்டுப் போகலாம் நல்லாயிருக்கும் அப்படீனு சொல்வாங்க அதனால வண்டியைப் பற்றி பேசணும்னா என் வண்டி அவ்வளோ சூப்பர் அவ்வளோ நல்லாயிருக்கு